நிச்சயமா அரசியல் என்பது வேறு மதம் என்பது வேறு இந்த ரெண்டையுமே ஒன்றுக்கொன்று சரியாக வந்துச்சுனா அது மிகப்பெரிய பதட்டத்தை உண்டாக்கும் அரசியலுங்கிறது ஒரு குறிப்பிட்ட மொழி இனம் சாதி அந்த அடிப்படையில் இருந்துச்சுனா மிகப்பெரிய ஒரு பதட்டத்தை உண்டாக்கும் அவை வணிக ரீதியாகவும் கொண்டு போகிறப்போ மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்காது மிகப்பெரிய தாக்குதலையும் மிகப்பெரிய வன்முறையும் தான் உருவாக்கும் ஓ இதில் என்னுடைய கருத்துங்கிறப்போது அரசியல் என்பது பதற்றத்தை உருவாக்க ச மதமுங்கிறது அதுக்கான கருவி இல்லை அரசியல் என்பது ஒரு அடித்தட்டு மக்களுக்கான இது ஒன்றாக இருக்கணும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கானதாக எல்லா மக்களுக்கானதாக இருந்துச்சுனா சிறப்பாக இருக்கும் அது குறிப்பிட்ட மதம் சாதி அப்படி இனம் மொழி இந்த ரீதியாக இருந்துச்சுனா அது அரசியல் இல்லை அந்த அரசியலுங்கிற வட்டத்துக்கு வராது நான் இங்கே நிறைய மனிதர்கள் இருக்காங்க நிறைய அரசியல் நம்ம பார்த்துருப்போம் இத்தனை ஆண்டுகள் கடந்து வந்திருக்கோம் கண்டிப்பாக அரசியலுங்கிறது மதம் சார்ந்தோ மொழி சார்ந்தோ சாதிகளை சார்ந்தோ இருந்துச்சுனா மிகப்பெரிய பதற்றத்தையும் தான் உண்டாக்கும் இந்தியாங்கிற மிகப்பெரிய ஒரு நாட்டில் ஒரு மதசார்பற்ற நாடு அப்படின் நம்ம யோசிக்கிறப்போ மிகப்பெரிய ஒரு பதற்றத்தை உருவாக்கும் அதிலேருந்து நம்ம வணிக ரீதியாக ஒரு மதத்தையோ மொழியை மாற்றறப்போ அது மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பு உடைதல் முன்னே சொல்வோம் ஏன்னால் ஒரு மிகப்பெரிய கட்டமைப்பு இருக்குது ஒருமைப்பாடு ஒற்றுமை சகோதரத்தூண் அந்த நூலிழையில் இந்த எதாவது ஒன்றை நம்ம தூக்கி தூக்கி பிடிக்கிப்போது மற்ற செய்திகளை மற்ற மதங்கள் இனம் மொழியை அடக்கிறோங்கறது தான் அதை நம்ம இயல்பான உண்மை அப்படி இல்லாமல் அரசியல் வேறு மதம் வேறு ஒன்றுக்கொன்று பின்னி பிணையாம இருந்துச்சுனா மிகச்சிறப்பாக இருக்கும் அனைத்து மக்களுக்கானது தான் அரசியலே தவிர அனைத்து மக்களுக்கானது தான் மதமே தவிர இரண்டும் ஒன்று ஒன்று அல்ல இரண்டும் வேறு வேறு ஒரு வேளை இரண்டும் ஒன்றாக சேர்ந்தால் மிகப்பெரிய அச்சுறுத்தலையும் மிகப்பெரிய பிரிவினையையும் ஆபத்தையும் தான் ஏற்படுத்தும்